கல்வின்னு சொல்லி பார்த்திங்கனா கலாச்சார நடைமுறையில் பாதி இது தான் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா நம்ம தாய்மொழி தமிழ் நம்ம தாய்மொழி தமிழ் வந்து பார்த்திங்கனா அதிகம் வந்து பின்தங்கி இருக்குது அது தவிர மற்ற மொழியில் வந்து பார்த்திங்கனா அதிகம் மக்கள் ஆர்வமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்னென்னு சொல்லி பார்த்திங்கனா நம்ப தாய்மொழி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இருக்க வந்து பார்த்திங்கனா அழிஞ்சு போகிற நிலமைக்கு வந்து இருக்குது அதை நாம் வந்து அப்படி விடாமல் நம்ம கல்வின்னு சொல்லி பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழிக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் தரணுமே தவிர மற்ற மொழிகள்லாம் அடுத்தது தான் மற்ற மொழிகள வந்து கற்றுக்கலாம் அதை வந்து தப்புன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம தாய்மொழிக்கு தான் வந்து பார்த்திங்கனா முக்கியத்துவம் தரணும் மீதி நாம் விருப்பப்பட்டால் நம்ம வேறு மொழிகள வந்து கற்றுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் வந்து பார்த்திங்கனா இப்போ நீங்களே வந்து நம்ம தாய்மொழிய படிக்கலை அப்படின்னா மற்ற வெளிநாட்டுக்காரங்க எப்படி வந்து நம்ம மொழிய வந்து பார்த்திங்கனா படிக்க ஆரம்பிப்பாங்க நாம் வந்து பார்த்திங்கனா நம்ம தாய்மொழிய விட்டுட்டு மற்ற மொழிகள நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து ரொம்ப தவறு இப்போ நம்ம நம்ம இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற கொழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கனா அந்த மொழி தெரியலை தமிழே வந்து பார்த்திங்கனா தெரியலை நாம் வந்து பார்த்திங்கனா அதிகம் நம்ம நேசிக்கிற மொழி தமிழ் தான் ஆனால் அதில் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் தரணுமே தவிர மற்ற மொழிகளும் நம்ம கற்றுக்கலாம் அதை தப்புன்னு சொல்லி சொல்லலை ஃபஸ்ட்டு நம்ம தாய்மொழிய கற்றுக்கிட்டு மற்ற மொழிகள நம்ம வந்து கற்றுக்கலாம் இந்த கல்வியில் வந்து பார்த்திங்கனா அதிகம் வந்து மொழிகள் அதிகம் வர வர வர அந்த தாய்மொழிக்கான ஒரு இதே வந்து பார்த்திங்கனா பின்தங்கி போகுது இப்போ கல்வி அப்படிங்கிறதுனால அதிகம் ஆங்கிலம் மொழியா இருக்கும் ஆங்கிலமாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கனா ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லை வேறு அதிக மொழிகளா இருக்கட்டும் உள்ளே வந்து அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது அது வர வர அந்த தமிழ் மொழிய வந்து விட்டுடுறாங்க விட்டுட்டு மற்ற மொழிகள தான் அதிகம் வந்து முக்கியத்துவம் தர்றாங்களே தவிர நம்ம தாய்மொழிக்கு வந்து அதிகம் யாரும் முக்கியத்துவம் தர்றதில்ல இதனால் வந்து பார்த்தா நம்ம கலாச்சாரத்தையே வந்து பாத்தோம்னா அது பாதிக்கிற ஒரு அளவுக்கு வந்து இருக்குது நம்ம தாய்மொழிக்கு மதிப்பு தராமல் மற்ற மொழிகள நாம் வந்து அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம கலாச்சாரத்துக்குமே வந்து பார்த்திங்கனா அதிகம் பாதிப்பு வந்து ஏற்படுத்துது